இப்போ ஒரு தக்காளி செடி கத்திரிக்காய் செடி எல்லாம் வைக்கிறோம் அதுக்கு வந்து மழை டைம்மில் வந்து தண்ணி இருக்குன்னு சொல்லிட்டு விட்டுறோம் இப்போ வெயில் டைம்மில் வந்து சாயந்திரம் ஏன்னா வெயில் அடிக்கிறதால் சாயந்திரம் ஊற்றல்லாம் அப்பன்னு சொல்லிட்டு இருப்போம் இப்போ அந்த செடிங்களுக்கு வந்து இது உரங்கள் அது இது நல்லா பா இது பண்ணனும் அப்போ இப்போ வெயில் வெயில் டைமெல்லாம் வந்து செடிங்கள் வந்து வாடிய மாதிரி இருக்கும் மழை டைம்மில் வந்து நல்லா குளிர்ச்சியாக இருக்கும் வெயில் டைமுங்களில் வந்து என்ன தான் தண்ணி ஊற்றுனாலும் அந்த செடிங்கள் வந்து ஒரு மாதிரி வாடின மாதிரியே தான் இருக்கும் அப்போ வந்து மழை டைமுக்கும் வெயில் டைமுக்கும் அதான் காரணம்